இது திருப்பரம்குன்றம் போகணுங்க சார் ம் எவ்வளோ நேரம் சார் ஆகும் இங்கே செல்லூரில் இருந்து அரைமண் நேரம் ஆகுங்களா சரிங்க சார் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா சார் சரிங்க சார் எவ்வளோங்க சார் ஆ செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சார் இருக்கோம் ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க சார் ஆ கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள் சார் ஆ சரிங்க சார் சார் இது எவ்வளோ அமௌண்ட் சொல்லவே இல்லைங்க இரநூறுவா ஆவும் கம்மி பண்ண முடியாதாங்க சார் சரி சார் ஓகே சரிங்க சார் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் நாங்கள் அதை தெரிஞ்சு தான் சார் புக் பண்ணதே ஆ ஆ சரி சார் ஒன் ஆ ஆ செக் பண்ணோம் சீக்கிரம் வாங்க

சரிங்க சார் ஆ வந்துவிட்டோம் சார் அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சாரு அந்த பார்த்துட்டேன் சார் ம் ம்

இது ஆ தேங்க்ஸ் சார் ஆ ஆமாம் சார் வெயில் ரொம்ப இதாக இருக்குது ஏசி போடுங்கள் சார் ம் சரி சார் நம்பி வரலாமாங்க சார் பார்த்து போ கொஞ்சம் பயப்புடாமல் கோ ஓ ஓ ஸ்லோவாக போகணும் ஆனால் நேரத்துலையும் போகணும் சார் ரொம்ப ஃபீடாயும் போக கூடாதுங்க சரிங்க சார் ஆ சரிங்க சார் கொஞ்சம் நல்ல படியாக கூபிட்டு போனீங்கன்னா ஒரு ஐம்பதுருவா கூட சேர்த்து கூட தரோம் சார் ஆ ஓகே ஆ சரிங்க சார் ஆ சரி சார் உங்கள் குள்ளே இது தண்ணி கேன் எல்லாம் இருக்குது இல்லைங்க வாட்ருகேன்